பொதுவாக விளாட்டுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து கபடி பதினாலு பேர் போவோம் பதினாலு பேர் போய்ட்டு ஏழேழு பேர் டீம் ஒரு செட் பண்ணிடுவோம் செட் பண்ணிட்டு கொஞ்சம் டஃப்பாக விளாடுவோம் டஃப்பானா டோர்னமெண்ட் மாதிரி விளாடுவோம் டோர்னமெண்ட் மாதிரி விளாடுறதுனால அடிச்சிகிட்டு பிடிச்சிகிட்டு செம்மையாக விளாடுவோம் அங்கங்கே அடிப்படும் அதெலாம் கவலையே படாமல் நாங்கள் பாட்டுக்கு விளாண்டுட்ருப்போம் அதுக்கப்புறம் வந்து பசங்க எல்லாருமே டயட் ஆகிடுவோம் டயட் ஆனோன கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி விளாட ஆரம்பிச்சிடுவோம் திரும்பி விளாடம்போது நல்லா போய்ட்டு இருக்கும் மேட்ச் டஃப்பாக போய்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மு முடிஞ்சிரும் மேட்ச் முடிஞ்சோடன சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது கால் கையெல்லாம் கழுவிகிட்டு ஃபுல்லாக குளிச்சிட்டு அப்படியே போய் அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க அம்மா சமைச்சு வச்சோடன அதை வந்து சாப்பிடுட்டு திரும்பியும் பசங்கள் திரும்பியும் வந்துடுவோம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்போம் பசங்களாம் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் பேசி இது ஸ்கூலை பற்றி பேசுவோம் ஸ்கூலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடா ஹோம் ஒர்க் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் என்னான்னா இப்பெலாம் அந்த மாதிரிலாம் இல்லை ஃபிரீ ஃபயர் பப்ஜி அவன் அவன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுவோ அதிலயே சில பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது நெட் கிடைக்கல இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுலேருந்து பாரம்பரிய விளையாட்டே போய்டுச்சு முன்னாடிலாம் நாங்களாம் நாடு விளாடுவோம் நாடை பிரிச்சு அதெலாம் ஜாலியாக இருந்துச்சு நாடு அந்த மாதிரி நாடு விளாடுவோம் ஓடிபுடிச்சு விளாடுவோம் அப்புறம் கண்ணாமூச்சி விளாடுவோம் செம்மையாக இருக்கும் கண்ணாமூச்சிலாம் நாங்கள் எங்கெங்கயோ போய் ஒளியுவோம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்லாம் தள்ளி போய் உட்காந்துருப்போம் அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சுதான் நாங்கள் வருவோமே அதுக்கப்புறம் என்னன்னா ஜாலியாக விளாடுவோம் எவ்வளோக்கெவ்ளோ பாரம்பரியம் விளாட்